ரொம்ப பசியாக இருந்துச்சி ஃபோன்ல சரி ஆர்டர் பண்ணி சாப்புடல்லாம்னு ஃபோன்ல ஆர்ட்ரு பண்ணேன் ரெண்டு ப்ளேட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணேன் அது வரதுக்கு ரொம்பவே லேட்டாக இருந்துச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்ணா இன்னும் எடுத்துட்டு வரலிங்ளா ரொம்ப பசிக்குதுணா சீக்கிரம் வாங்க ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமே வரல அப்படின்னே அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அந்த அண்ணா இதோமா வந்துட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்மா வரேன் சொன்னார் திருப்பியும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து போன் பண்ணி கேட்டேன் இதோ வரேம்மா வரேம்மா சொன்னார் இன்னுமே வரவே இல்லை ஒரு ஒன்னவர் ஒன் அண்ட் ஹாவ் அவர் கழித்து வந்தார் ஏன்ணா இவ்வளோ லேட்டாக வரிங்களே ரொம்ப பசிக்குதுன்னு ஆர்ட்ரு பண்ணால் இவ்வளோ லேட்டாக வரீங்க நீங்கள் எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போய்விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறோம் சரிமா சரி அவர் சமாதானப்படுத்தி கொடுத்தாரு சரி நானும் வாங்கிக்கிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ஆர்ட்ரு பண்ண இது பரோ பூரியே இல்லை உடனே அண்ணா இது நான் ஆர்ட்ரு பண்ணவே இல்லை நீங்கள் வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிங்க எடுத்துட்டு போங்க எனக்கு வேண்டாம் சொன்னேன் அவர் வேற ஒன்று இருந்தது அது எனக்கு கொடுத்தாரு அது ச நானும் வாங்கிக்கிட்டேன்